வந்து எங்கள் வீட்டில் வந்து பூச்செடி வச்சுருக்கோம் என்னான்ன பூச்செடின்னா மல்லிகைப்பூ ஜாதிமல்லி கனகா மரம் டிசம்பர் எல்லா செடியும் வச்சுருக்கோம் இதில் வந்து மல்லிகைப்பூ வந்து டெய்லியும் வந்து ரெண்டு முலம் பூக்கும் அதை பறிச்சு என் பாப்பா பாப்பாவுக்கு தலை சீவி அந்த பூவை கொஞ்சம் வச்சிவிட்டு சாமி போட்டோவுக்கு கொஞ்சம் வச்சிவிட்டு வச்சுட்டு ஏன்னா வெளிய வாங்குனோம்னா வந்து ஒரு முலம் ஐம்பதுருவா நூறுரூவா விற்கிது அதனால வந்து வீட்டில் வந்து எங்களுக்கு வந்து வீட்டில் வச்சோம்ன்னா அது வந்து எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் ஆகுது ரோஜா செடி வந்து வச் வச்சோம்ன்னா அந்த ரோஜா செடி வந்து அதுக்கு வந்து டக்குன்னு வந்து ஒவ்வொரு மண்ணுக்கு வந்து அது வந்து பூக்காது அடியில் வந்து நோண்டிவிட்டு கன்று வாங்கிட்டு வரோம்னா அந்த கன்னு அந்த கவரை எடுத்துட்டு அதில் வந்து மண்ணு இருக்கும் அதில் வந்து அடியில் செம்மண்ணை கொட்டி அதுக்கு கீழே இந்த ரோஜா கன்றை வச்சு மூடிவிட்டு தண்ணி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுணும் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுணும் இந்த வெங்காய தொலும்பு இந்த முட்ட தொலும்பு போட்டோம்ன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுனோம்னா நல்லா பூ பூக்க ஆரம்பிக்கும் ரோஜா கன்று ரோஜா ப ரோ ரோஜா ம ரோஜா பூவு கனகா மரம் ஜாதிமல்லி கொடி மல்லி குண்டு மல்லி இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம் குண்டு ம ஜாதி மல்லின்னா அதை நைட்டில் வந்து முட் முட்டா பறிச்சு கட்டுனா தான் கட்ட முடியும் ஏன்னா வந்து மலர்ந்துடுச்சுன்னா அதை வந்து கட்ட முடியாது ஜாதி மல்லி வந்து ரொம்ப வாசமா இருக்கும் கனகா மரம் டெய்லியும் பூக்கும் டிசம்பர் மா பூ வந்து டிசம்பர் மாதம் மட்டும் தான் அந்த பூ பூக்கும் அடுத்தது வந்து எலுமிச்சங்கன்று வச்சுருக்கோம் எலுமிச்சை மரம் வந்து எலுமிச்சை கன்று வந்து வச்சுருக்கோம் அந்த எலுமிச்சை மரம் வந்து டெய்லியும் காய் காய்க்கும் அதுக்கு வந்து தேவையான உரம் இந்த மாட்டு சாணம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஆட்டு ஆட்டு புழுக்க மாட்டு சாணம் இதெல்லாம் வந்து போட்டோம்னா நல்லா இந்த வேப்பம் சாறுன்னு இருக்கும் அந்த வேப்பம்பழம் இருக்கு இல்லைங்களா அந்த வேப்பம்பழத்துல அந்த கொட்டையை எடுத்துவிட்டு அந்த சாறு அந்த ஊற்றுனோம்னா அந்த எலுமிச்சங்கன்று காய் வந்து எலுமிச்சம்பழம் பெருசாக காய்க்கும் வேப்பஞ்சக்கன்று சொல்லுவாங்க அதை வந்து எலுமிச்சங்கன்று கன்றுக்கிட்ட கொஞ்சம் தள்ளி ஊற்றுனோம்னா மாட்டு சாணம் ஆட்டு புழுக்க இதெல்லாம் அங்கே ஒரமாக போட்டோமுன்னா எலுமிச்சம்பழம் வந்து கொஞ்சம் பெருசாக நல்லா நல்லா காய் நிறையா காய்க்கும் அந்த எலுமிச்சம்பழத்தை பறிச்சு கடையில் கொடுக்கலாம் வீட்டுக்கும் சாப்பாடு பசங்களுக்கு வந்து டெய்லியும் கிளறத்துக்கு யூஸ்ஃபுல்லாகவும் வா அடுத்தது வந்து வாழ மரம் வச்சுருக்கோம் வாழ மரத்தில் வந்து வாழ பூ பூக்கும் அந்த பூவை பறிச்சு பொரியல் பண்ணிட்டு பொரியல் பண்ணிவிடுவோம் அதில் தண்டு இருக்கும் தண்டை வந்து வெட்டி தண்டு பொரியல் போட்டுவிடு பொரியல் வச்சுருவோம் இல்லைன்னா சா பொரியல் பண்ணிவிடுவோம் இல வந்து கேட்டாங்கன்னா பக்கத்தில் விசேஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அறுத்து கொடுப்போம் அடுத்தது வந்து கோ புளிய மரம் புளிய மரம் வச்சுருக்கோம் புளிய மரம் வந்து மரங்கள் வந்து வீ எங்கள் வீட்டில் வந்து வேப்பம் மரம் புளிய மரம் வாழ மரம் தென்னைமரம் இருக்கு இது வந்து இயற்கை காற்று வெளியே உட்காந்தோம்னா இயற்கையாகவே காற்று வரும் அங்கேயே மரத்துல வேப்பம்மரம் இல்லைன்னா புளிய மரத்துல படுத்துக்கலாம் இயற்கை காற்று இயற்கை காற்று மாரியே எங்கேயும் வாங்க முடியாது ஏன்னா மத்தியான டைம்மில்லாம் அடிக்கிற வெயிலுக்கு வேப்ப மரத்துக்கு கீழ இல்லைன்னா புளிய மரத்துக்கு கீழ படுத்தோம்ன்னா நல்லா குளு குளுன்னு இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து வேப்பம் மரம் தென்னைமரம் புளிய மரம் எலுமிச்சை மரம் எல்லாம் இருக்கு அதில் வந்து தேங்காய் தென்னை மரம் வந்து மதியான டைம்மில் மூணு மரம் இருக்கு தென்னை மரம் அது தே இளநி வந்து டெய்லியும் ஒவ்வொரு இளநி பறிச்சு ரெண்டு ரெண்டு இளநி ப பறிச்சு சா குடிப்பேன் இளநி குடிப்போம் புளிய மரம் வந்து புளிய மரத்துக்கு அடியில் உக்காந்து தாயக்கட்டை விளாடுவோம் தாயக்கட்டை விளாடுவோம் இல்லைன்னா செல் பார்த்துக்கிட்டு உக்கா படுத்து இருப்போம் புளியாம்பழம் ப புளியம் பழம் பறிச்சு அலக்குத்தடியால் அலக்குத்தடியால் ஆட்டி விட்டு புளியாம் பழத்த பொறுக்குவோம் பொறுக்கிக்கிட்டு அந்த புளியாமரத்துக்கு அடியில் அந்த புளியாம் பழத்த உரிச்சு அந்த ச சக்கையை எடுத்துவிட்டு அந்த புளியாம் பழத்த காய வச்சு இடிச்சு குலம்புக்கு வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் வந்து